சுற்றுலா பயணிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் போது வந்து மிகவும் ரசித்து பார்க்குறது வந்து கிராமங்களில் நடக்கக்கூடிய பண்டிகைகள் வட்டார பொழுதுபோக்கு நிகழ்வுகள் இதில் வட்டார பொழுதுபோக்கு நிகழ்வுகள்னா அவங்களுக்கு வந்து இது நகர்ப்புறங்களிலும் அனைத்தும் ரசிப்பாங்க இல்லை கிராமப்புறங்களிலும் இன்னும் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ வந்து என்ன சொல்லுலான்னா கிராமப்புற பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வெகு விமர்சியாக நடக்கும் அதில் வட்டார பொழுதுபோக்கு நிகழ்வுகள்னா இதுதான் இந்த வாரத்திற்கு ஒரு முறை கோவில்களில் பூஜைகள் அந்த மாதிரி நடக்கும் அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் திருவிழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நடக்கும் நாற்பத்தெட்டு கால பூஜைகள் நடக்கும் மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க முழு மண்டலம் நடக்கும் பண்டிகையின்போது குடமுழுக்கு விழாக்கள் நடக்கும் பாரம்பரிய கலைகள்னு சொல்லக்கூடிய குச்சிப்புடி ஆட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நடக்கும் மகாமகம் மகாமக கும்பாபிஷேகம் மகாமகம் நடக்கும் அங்கே மகாமகம் ரொம்ப நல்லா நடக்கும் பப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அது நல்லா நடக்கும் இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தெரு நாடகங்கள் தெரு நாடகங்கள்னா மேடை நாடகங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள்லேயும் போடக்கூடிய நாடகங்கள் மிகவும் நன்றாக இருக்கும் அந்த நாடகங்கள்லா மிகவும் ரசிக்கக்கூடியவையாக அதுதான் நம்ம தெரு நாடகங்கள்னு சொல்கிறோம் வட்டாரத் திருவிழாக்கங்கிறது இல்லை அந்த திருவிழாக்கள் வருடம் ஒரு ஒரு முறை நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அது மிக விமர்சியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அந்த திருவிழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் முன்னாடியே வந்து கம்பம் நடுதல் போன்ற கம்பம் நட்டு பதினஞ்சு நாள் கழித்து பண்டிகை நடக்கும் எட்டு நாட்களில் நடக்கும் இந்த மாதிரி வந்து கிராமப்புறங்களில் வெகு விமர்சியாக இந்த திருவிழாக்கள் நடக்கும் தெரு நாடகங்கள் நடக்கும் வட்டார பொழுதுபோக்கு நிகழ்வுகள்னு சொன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குலாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு பூங்காக்கள் அந்த மாதிரிலா இருக்கும் அதெல்லா வந்து ரொம்ப ரசிப்பாங்க சுற்றுலா வரறவுங்க வெளி வேற ஒரு இடத்துலேர்ந்து வரறவுங்க அதை அடுத்த மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் வெளி மாநிலச் சுற்றுலா பயணிகள் இவர்கள் எல்லாரும் இங்கே மகாமகம் போன்றவைகளில் நல்லா ரசிப்பாங்க பண்டிகைகள நல்லா ரசிப்பாங்க கிராமப்புற பண்டிகைகளை ரசிப்பாங்க அனைத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப நன்றாக சுற்றுலா பயணிகளுக்கு கவரும் விதமாக நிறைய பொழுதுபோக்கு வட்டார நிகழ்வுகள் தெரு நாடகங்கள் திருவிழாக்கள் போன்றவை நன்றாக நடக்கும்